எங்கூரில் இருக்காங்க சுற்றுலா சொல்லு கைடு கைடு இருக்குது நீங்கள் கேட்ட கைடு இருக்காங்க இப்போ கைடு இருக்காங்கன்னா இப்போது நமக்கு அது நம்ம கைடுக்கு தேவையானது நான் அவங்க இதில் போட்டுருவோம் கூகுளில் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம் அவங்க அதை பார்த்து கால் பண்ணுவாங்க நம்ம ரேட்டிங்கை பார்ப்பாங்க ரேட்டிங்கை பார்த்து இவன் நல்லவனா நல்லவன்னு நான் எப்படி சொல்கிறதுன்னா ரேட்டிங் இப்போ மக்கள் இப்போ இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அதில் போயிருக்கான் அவர் கூட போயிருக்கான் அவன் அவர் கூட பயணித்த அந்த இது அவர் எப்படி ட்ரைவ் பண்ணாரு எப்படி அங்கே சுற்றி காண்மிச்சாரு அதுக்குத் தகுந்தமாதிரி அவுங்கவங்களுக்கு பிடிச்ச ரேட்டிங் அவன் வந்து அங்கே போடுவான் ஓகேங்களா அது போட்டு அதுக்கப்ப ரேட்டிங் போட்டான்னால் கண்டிப்பாக அவர் இப்போ இப்போ அவன் என் ஃபிரெண்டே போட்டாலும் சரி மற்ற நண்பர்கள் யார் போட்டாலும் சரி அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க முன்னாடி வருவாங்க கைடு அந்த கைடை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே ஏ டு இசட்டு எல்லாமே சொல்லலாம் கரட்டாக சொல்லிடுவாரு அவருக்கு இப்போ கைடுன்னால் உங்களுக்கு தெரியும் கைடுன்னால் என்னென்ன மொழி அவங்க வரவங்க என்னென்ன மொழி க இன்ன இப்போ கேரளா மலையாளி சொல்கிறாங்கன்னா மலையாளி தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி வந்தாங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் உருது வந்தால் உருது அதுமாதிரி அவங்களுக்கு தகுந்தாமாதிரி எல்லா மொழியும் அவங்க தெரிஞ்சிருக்கணுங்க இதோடு தான் கைடோடய வேலை இதுக்கு தகுந்தமாதிரி பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக சுற்றுலா பயணிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு